திரும்ப நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது காலையில போனால் ஈவ்னிங் ஆயிரும் மழை காற்று புயல் போன்றவைகள்லாம் நாங்கள் தயாராகவும் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருந்தும் நாங்கள் தினம் தினம் கடலுக்கு போனோம் இன்று காலையில போனம்னா மறுநாள் காலையில வரைக்கும் கூட நாங்கள் ஆயிரும் இது ரொம்ப நேரம் நாங்கள் இருந்தால் தான் மீனே பிடிச்சிட்டு வர முடியும் அது வரைக்கும் நாங்கள் கடலில் புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் நாங்கள் அவ்வளோ நேரம் இந்து தான் நாங்கள் மீனே பிடிக்க வேண்டிய நேரம் ஆயிடும் அவ்வளோ நாங்கள் போயிவிட்டு காற்று வீசும் போதும் தாங்கணும் மழை வரம்போதும் தாங்கணும் புயல் வரம்போதும் தாங்கி பிடிச்சிடுவோம் அப்பையும் விசை படகு போன்றதில் நாங்கள் அதை யுக்தியை யூஸ் பண்ணி தான் எங்கள் பொறுமையை யூஸ் பண்ணி தான் நாங்கள் பிடிச்சிட்டு வருவோம்